பிரில்லியண்ட் டைலருங்களா சார் நான் சேக்ரட் ஸ்கூல்லிருந்து டீச்சர் பேசுகிறேன் இல்லைங்க சார் கொஞ்சம் பசங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்காக ஐடியா கேட்கலான்னு உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிணோம் அப்படிங்களா நேரில் வந்து பார்க்கறதுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியிலிங்களே சார் வெப்சைட் இருக்குதுங்களா ஓகேங்க சார் நீங்கள் வெப்சைட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்க சார் நான் அதில் பார்க்குறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னால் ஸ்கூ ஸ்கூலுக்கு வர முடியுமா அப்படிங்களா சரிங்க சார் நீங்கள் எல்லா வெ எல்லா வெரைட்டியான யூனிஃபார்மும் தைச்சுடுவீங்களா

அப்படிங்களா ஆ சரிங்க சார் ஓகேங்க சார் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நான் பார்க்குறேன் சரிங்க சார் நான் இப்போது யூனிஃபார்ம் ஆர்டர் கொடுத்தன்னா நீங்கள் எத்தனை நாளில் எங்களுக்கு ரிசிவ் பண்ணுவீங்க எங்கள் ஸ்கூலில் ஒரு ஐநூறு அறநூறு பசங்க படிக்கிறாங்கங்க சார் அப்படிங்களா இல்லை நீங்கள் த பிரிச்சு பிரிச்சு எங்களுக்கு தைக்க வேண்டியதாக இருக்கும் ஒன் டூ ஃபிஃப்த்து வரைக்கும் வேறு ஒரு யூனிஃபார்மு அப்புறம் சிக்ஸ்த்து டூ டென்த்து வரைக்கும் வேறு கலர் யூனிஃபார்ம் அப்படி தைக்க வேண்டியதாக இருக்கும் ஓகேங்க சார் நாங்கள் அப்போது ஸ்கூல் எம்டிகிட்ட க கலந்து பேசிவிட்டு உங்களை கான்டெக்ட் பண்ணுறோங்க சார் சரிங்க சார் ஃப்ரீயாக இருந்தால் நான் நேரில் வந்து பார்க்கறேங்க சார் ம் சரிங்க சார் அமௌண்ட்டில் எதாவது நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா சரிங்க சார் கொஞ்சம் பார்த்து ரெஃபர் பண்ணி கொடுங்கங்க சார் ம் தேங்க்யூ சார் ம்